ஆ அண்ணா இது ராகுல் அண்ணாவா ஆட்டோ அண்ணாவா என் நே என்னோடய நேம் வந்து பிரியங்கா நானும் என் ஃப்ரெண்டும் சென்னையிலேருந்து இங்கே மதுரை வந்திருக்கோம் உங்கள் எங்கள் ஆண்ட்டி ஒருத்தவங்கள் வந்து ரேக்கா ஆண்ட்டி அவங்க நம்பர் கொடுத்தாங்க உங்கள் நம்பர் ஆ அதுதான் இப்போது வந்து நாங்கள் கோவிலுக்கு போகணும் ஒரு டென் தேட்டி அப்படி வர முடியுமா இல்லை எங்களுக்கு வேற யாரும் தெரியாதுண்ணா இது வந்து ரேக்கா ஆண்ட்டி கொடுத்தாங்க ம் ஓகேண்ணா நாங்கள் இந்த இந்த ஹோட்டல் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குதுல ஏ டூ பி ஹோட்டல் அங்கே அங்கே தான் ஸ்டே பண்ணிருக்கோம் நீங்கள் வந்து வந்துட்டு கால் அடிங்க அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கும்ண்ணா இந்த ஏ டூ பி ஹோட்டல் உங்கள் ஆட்டோ நம்பர் சொல்லுங்கண்ணா இப்போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எவ்வளோ ஆகும் போகிறத்துக்கு என்னண்ணா செவன் ஹண்ட்ரட் சொல்கிறிங்க ம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்கள் கம்மி பண்ணி சொல்லுங்கண்ணா

சரிண்ணா அப்போது வந்து நீங்கள் டென் தேர்ட்டிக்கு வந்துடுறீங்களா எவ்வளோ நேரம் ஆகும் போய்ட்டு வர ஆ சரிண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா வந்துவிட்டு ஃபோன் பண்ணுங்கள் ஆ